ஆமாங்க சொல்லுங்கள் ஓ நல்ல மார்க்ங்க சரிங்க இப்போ அட்மிஷன் போயிட்ருக்குங்க அடுத்த வாராம் வரைக்கு அட்மிஷன் இருக்கு இப்போ நீங்கள் என்ன குரூப் எடுக்கலான் இருக்கிங்க மேக்ஸ் பயோ இங்கலீஷ் தமிழ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயோங்களா ஓகே ஓகேங்க இப்போ இதனுடைய அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும் பார்த்திங்க அப்படினா ஒரு வர்ஷத்துக்கு தொண்ணூராயிரம் வரும்ங்க இதை வந்து நீங்க மூணு டைம் பிருச்சு கட்டலாம் முப்பதாயிரம் முப்பதாயிரமாக கட்டலாங்க இது போக தனியாக உங்ளுக்கு வந்து வேன் ஃபீஸ் அது தனியாக வருதுங்க யூனிஃபாம்க்கு புக்ஸ்க்கு உண்டான ஃபீஸ் அது தனியாக வந்துருங்க அவங்க எப்படிங்க டேஸ்காலராக இல்லை ஹாஸ்ட்லராக வருவாங்களா ஹாஸ்ட்லர்ன்னா வர்ஷம் ஒரு அறுபத்தி ஐயாயிரம் சேர்ந்து வரும்ங்க இப்போ நீங்கள் வேனில் வர்றமாதிரிந்தா எந்த ஊர்லர்ந்து வராங்க டெய்லியும் சத்தியமங்கலம்ன்னா வேன் ஃபீஸ் ஒரு ரெண்டாயிரந்தான் வரும்ங்க வர்ஷோம் வந்து ஒரு இருபத்திநாலாயிரோம் வரும்ங்க டேஸ்க்காலராகருந்தா ஹாஸ்ட்டலராகருந்தா அதுவே அறுபத்தி ஐயாயிரம் வரும்ங்க அது கம்பல்ஸ் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாம் இருக்குதுங்க அது முடிஞ்சு நம்ப காலேஜில் ஸ்கூல் வண்டியே வந்து உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க அதலாம் நிறைய இருக்குங்க நீட்டுக்கு உண்டான கோச்சிங் போயிட்டுருக்கு அதே மாதிரி கம்ப்யூட்டர் க்ளாசஸ் டைப்பிங் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க பேசிவிட்டு நீங்ககள் நேரில் வாங்க வரும்போது இந்த நம்பர்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு கூட வாங்க நம்ப அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க ஓகே ஓகே நன்றி தேங்க் யூ